ஆ ஆமாம் சார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் என்ன மாதிரியான லோன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஹோம் லோன் வேணுங்களா நீங்கள் எந்த கம்பெனியில் சார் ஒர்க் பண்ணுறிங்க ஹெச்சிஎல்லில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிங்க எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிங்க ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிங்க ஓகே ஓகே இப்போ உங்களோடய டேக் ஹோம் எவ்வளோ சார் சம்பளம் எவ்வளோ ஏறிட்டுருக்கு உங்களுக்கு ஓகே ஃபோர் லேக்ஸ் ஏறிட்டுருக்கு ஓகே இது இப்போ நீங்கள் வீடு வந்து நீங்கள் கட்டுன வீடு வாங்க போகிறிங்களா இல்லை இனிமே தான் நிலம் வாங்கி கட்ட போகிறிங்களா இல்லை நிலம் ஆல்ரெடி வச்சுருக்கிங்களா ஓகே சார் ஓகே இப்போ இருக்கற நிலத்துல நீங்கள் அப்போ வீடு கட்ட போகிறீங்க கரெக்ட்டுங்களா ஓகே இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் உங்களுக்கு சேல்ரி ஏறுதா இல்லை வேறு எந்த பேங்க்கில் சார் சேல்ரி ஏறிட்டுருக்கு ஹெச்டிஎஃப்சியில் தான் ஏறிட்டுருக்கு ஓகே ஓகே வேறு எதுவும் வேறு இஎம்ஐ வேறு எதுலேயும் லோன் வாங்கிருக்கிங்களா வேறு பர்ஸ்னல் லோன் அந்த மாதிரி இல்லை வேறு எதுவும் காரோ இல்லை வேறு ஏதோ வாங்கி இஎம்ஐ எதுவும் பே பண்ணிட்டுருக்கிங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ அப்படியே அமௌண்ட்டு அகௌண்ட்ஸ்லில் க்ரிடிட் ஆகிடுறது தான் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு உங்களோடைய ஆதார் கார்ட் பேன் கார்ட் சரிங்களா அப்புறமேட்டுக்கு உங்களோடய ஒரு மூணு ஃபோ மூணுலேருந்து நாலு ஃபோட்டோ வேணும் உங்களோடய நிலம் அந்த பத்திரம் வேணும் சார் நிலத்தோடய பட்டா வேணும் ஏனால் அதை வைச்சி தான் நம்ம எம்ஓடிடி போடணும் போட்டுட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்டலாம் நாங்கள் பேக்ரௌண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எயிட் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இண்ட்ரெஸ்ட் பண்ணலாம் சார் சரிங்களா ஆமாம் மொத்தம் இருபது வருஷம் டென்யூரு மாதோ மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படினா எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா வந்து உங்களுக்கு இஎம்ஐயாக பிடிச்சிருவாங்க சரிங்களா ஓகே உங்களோடய சிபில் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ லோன் ப்ராசஸ் பண்ணிடலாம் சார் எந்த பிரச்சனையும் இல்லை பட் இது ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கனா வந்து இதுவே பார்த்தீங்கனா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் வந்துரும் ஆமாம் இது லோன் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்க ஆரமிச்சுட்டீங்க அப்படினா ப்ரீக்ளோஸர்லாம் பண்ண முடியாது சார் இடையிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பார்ட் பேமெண்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா சேர்ந்துருச்சி நான் லோன் அடைக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சி பண்ண முடியாது சார் சரிங்களா ஆமாம் நாளைக்கு அப்போ நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம் ஓகே சார் தேங்க் யூ ம்